ஹலோ மேம் ஏசி மெக்கா நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன் ஏசி மெக்கானிக்கா மேம் எனக்கு ஏசி எங்கள் வீட்டில் ரிப்பேரு கொஞ்சம் வந்து சரி பண்ண முடியுமா

ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம் ஆனால் வந்துடுவாங்களா எனக்கு சென்னையில் தாம்பரம் ம் அப்படிங்களா மேம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்குமே சரி ஓ ஓக் ஆ அதெல்லாம் நோ ப்ராப்ளம் மேம் எனக்கு வந்து ஒர்க் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக் கொடுக்கணும் அதுதான் எனக்கு பெருசு ஆ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம் பைசா பற்றி பிரச்சின இல்லை நீங்கள் நீட்டாக கரெக்டாக எனக்கு பண்ணிக் கொடுத்துரணும் உங்க இஷ்டம் ஓகே ஓகே மேம் எவ் பீஸ் எவ்வளோ ஆகும்

ஆ சரி ஓகே ஓகே மேம் வந்து செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளன்னு சொல்லுங்க ஆ என் கரெக்ட் லொக்கேஷன் நான் லொக்கேஷன் உங்களுக்கு வாட்ஸப்பில் ஷேர் பண்ணுறேன் கரெக்டான அட்ரஸுக்கு வந்து செக் பண்ணுங்க ஆ சரிங்க மேம் தேங்க் யூ மேம் நீங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் மேம்